பாட்டு பாட்றது ஈசி எல்லாருமே பாட்டு பாட முடியும் ஆனால் சிறந்த பாடகர்கள் அப்படினா அது கண்டிப்பாக ஒரு குரு நல்ல கண்டிப்பாக தேவைப்படுவாங்க இந்த குருக்கு மட்டுந்தான் ஒரு பாட்டோட எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சியிருக்கும் அது என்ன ராகத்தில் இருக்கு என்ன தாளத்தில் இருக்கு அது எந்தமாதிரி எந்த இடத்துலேந்து அந்த சங்கீதம் உருவகணும் அப்படிங்குறது வந்து அந்த குருவினால மட்டுந்தான் அதை சொல்லி தர முடியும் ஒரு பாட்டோட ஒரு பாவனையை வந்து நம்ப அப்போதான் கரெக்ட்டாக கன்வே பண்ண முடியும் எனக்கும் வந்து குரு வந்து இருக்காங்க அவங்க பேர் வந்து ரமணி அவங்க சின்ன வயசில் எனக்கு பாட்டு சொல்லி தரும்போது கரெக்டாக என் தாளத்தை கவனிச்சு அது இப்படிதான் பண்ணனும் தொண்டைலந்து பாட்டு வர்ணுமா இல்லை வைத்துலந்து பாட்டு எழுப்பணுமா இதெல்லாம் அவங்க எனக்கு கரெக்டாக சொல்லி தந்துயிருக்காங்க அவங்க கிட்ட பாட்டு கத்துகிட்டது மூலமாதான் என்னால ஓரளவுக்குகாது என்னால் நல்லாபடியாக பாட முடியிது